நான் தேவனாங்குறிச்சிங்கின்ற கிராமத்தில் இருக்கேன் நான் நான் படிக்கின்றது வந்து குமராபாளையம் காலேஜில் டெக்ஸ்டைல் குரூப் எடுத்துருக்கேன் குமராபாளையத்தில் டெக்ஸ்டைல் குரூப் எடுத்துருக்கேன் எனக்கு அது சம்மந்தமான நோட்ஸெலாம் தேவையினா நான் திருச்செங்கோடு தான் போகணும் திருச்செங்கோடுங்கிறது வந்து ஒரு சிட்டி அந்த ஊரில் தான் நான் போய் வாங்குவேன் எனக்கு தேவையான புக்கு வந்து அங்கே தான் கிடைக்கும் எங்கள் ஊரில் எதுவும் கிடைக்காது எங்கள் ஊர் வந்து சின்ன கிராமம் தான் அதனால எந்த புக்கும் கிடைக்காது நான் டென்த்து படிக்குள்ளேயும் எனக்கு நோட்ஸ் எல்லாம் ஏதாவது வேணும்னா நான் திருச்செங்கோடு தான் போவேன் திருச்செங்கோட்டில் சோழா புக் ஹவுஸ் தான் போவேன் சோழா புக் ஹவுஸில் வந்து எந்த எப்படி புக்கெல்லாம் வாங்கினம்னா கொ விலையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் லெவன்த்து படிக்குள்ளேயும் அதேமாதிரி தான் எனக்கு எது தேவைப்படுதோ லெவன்த்து டென்த்து லெவன்த்து ட்வெல்த்து மூணுமே நான் வந்து திருசெங்கோடு சோழா புக் ஹவுஸில் தான் புக்கெல்லாம் வாங்கினேன் நான் சின்னப்பிள்ளையிலேருந்து என் தம்பிக்கு ஏதாவது புக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சின்னா வந்து நானு சோழா புக் ஹவுஸ் தான் திருச்செங்கோடு சோழா புக் ஹவுஸ் தான் போவேன் சோழா புக் ஹவுஸில் வந்து நெ எல்லா எந்த வகையான புக்கெல்லாம் நிறையா வகையான புக்கெல்லாம் இருக்குது நம்மளுக்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது எல்லாமே இருக்குது அங்கே எது வேணுமே அதெல்லாம் அங்கே இருக்குது எனக்கு புக்கு வேணும்னா நான் திருச்செங்கோடு தான் ஸ்ட்ரைட்டாக போவேன் இங்கே எங்கேயும் புக்கு இருக்காது எனக்கு புக்கு ஏதாவது வேணும் நான் அங்கே தான் போவேன் புக்கு வந்து அங்கே ரேட் வந்து கம்மியாக இருக்கும் எனக்குத் தேவையான பொருள் அங்கே இருக்கும் தேவையான விஷயங்களும் அந்த புக்கில் இருக்கும் அந்தமா அந்த புக்கை தான் வாங்கப் போவேன் பழைய புத்தகங்கள் வாங்கிறதுக்கு வந்து இங்கேருந்து எங்கள் ஊரில் எந்த கடையும் இல்லை பழைய புக்கை வாங்கி விற்றுட்டு வாங்கிறதுக்கு அந்தமாதிரி எதுவும் இல்லை எங்கள் ஊர் வந்து தேவனாங்குறிச்சி சின்ன கிராமம்தான் அதனால் நான் திருச்செங்கோட்டில் தான் போய் எதாக இருந்தாலும் வாங்கிக்குவேன்